கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் கல்வி நிறுவ கல்வி வேலைவாய்ப்பு மற்றும் தலைமைத்துவத்தின் அடிப்படியில் மாவட்டத்தில் இளைஞர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் என்ன அப்டின்னு கேட்டிருக்காங்க அப்டின்னு சொல்லும்போது இளைஞர்களுக்கு வந்து விழிப்புணர்வு சரியாக இல்லாத காரணத்தால் அவங்க வந்து நிறையா வேலை இன்மை அந்த பிரச்சனையை ரொம்ப எதிர்கொள்கிறாங்க படிச்சுட்டு வேலை படித்த படித்த படிப்புக்கு வேலை செய்ய முடியாமல் படித்தது படித்தது வேறயாக இருக்கும் அவங்க இன்ஜினியரிங் படித்திருப்பாங்க ஆனால் இப்போ ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேயோ இல்லை மில்லுலேயோ கணக்கு எழுதுறதுக்கு இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற அந்த மாதிரிலாம் இருப்பாங்க அப்புறம் அதிகம் ஐடிஐ கல்வி நிறுவனங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறையாவே தேவை எங்களுக்கு அந்த நிறுவனங்கள் வந்து நிறையா இருந்துச்சுன்னா வேலைவாய்ப்பு இதெல்லாம் அதிகமாக அதிகமாக இருக்கும் கோயம்புத்தூர்ல அப்புறம் சின்ன சின்ன கிராமங்களில் வந்து அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூலிருக்கும் அந்த அஞ்சாவது வரைக்கும் ஸ்கூல்லேயும் நிறையா டீச்சர்ஸ் இருக்க மாட்டாங்க ஒரு ஒரே ஒரே டீச்சர் தான் இருப்பாங்க அஞ்சாவது வரைக்கும் அந்த டீச்சரையே பார்க்க சொல்வாங்க ஒரே டீச்சரிருந்தா பார்க்க முடியாது ஒரு மூணு டீச்சர் ரெண்டு டீச்சர் இருந்தால் கூட பார்க்கலாம் அதனால டீச்சர்ஸ் நிறைய பேரிருக்க மாட்டாங்க அதனால் பசங்களுக்கு படிப்புலாம் பாதிக்கப்படும் அதனால் வேலைவாய்ப்பு இதெல்லாம் கம்மியாகவே இருக்குது அப்டின்னு சொல்வேன் இளைஞர்கள் வந்து இதனால் தான் ரொம்ப கஷ்டப்படுகிறாங்க வேலை இல்லாமல்